நான் வந்து கேப் புக் பண்ணியிருந்தேன் இப்போது கோவிட்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்ருக்கிறதுனால ரொம்ப இது கிளீனாக இருக்கணும் சேஃப்ட்டியாக இருக்கணும்னு கவர்மெண்ட்லேருந்தே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் கேப் டிரைவர் மாஸ்க்கும் போடல காரும் கிளீனாக இல்லை சுத்தமாக ஒரு சேனிடைசர் இல்லை சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழுக்காக இருக்குது கீழேயும் அழுக்காக இருக்குது அவர் வந்து காஃப் பண்ணுறாரு மத்தவங்கக்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸும் மெயின்டென் பண்ண மாட்டேங்கிறார் மனி எல்லாமே வந்து கையிலேயே வாங்குறப்போ இன்ஃபெக்ஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்ல நீங்கள் வந்து இந்த சேஃப்ட்டி ரூல்ஸ்லாம் ப்ரொட்டோக்கால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனும் அது தானே வந்து ஒரு சேஃப்ட்டியான விஷயமா இருக்கும் நீங்கள் ஏன் இப்படி வந்து டிசீஸ்ஸை வந்து ஸ்பெ ஸ்ப்ரெட் பண்ண பார்க்கறிங்க ஏற்கனவே வந்து நிறையா அவுட் பிரேக் இருக்குது டிரைவர்ஸ் எல்லாம் ஏன் டிரைவர்னு இல்லை உங்கள் டிரைவர்ஸ் எல்லாரையுமே மாஸ்க் போட சொல்லுங்க நீங்களே வந்து அவங்களுக்கு ஒன் மந்த்க்கான மாஸ்க்கெலாம் சப்ளே பண்ணுங்க ஹேண்ட் சேனிடைசர்ஸ் கொடுங்க உங்களால் உங்கள் கம்பெனியால் எங்களுக்கு வந்து எங்களால் மற்றவங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு பெரிய அவுட்பிரேக்காக தான் போகும் அதுவில்லாம கோவிட்டுன்றது இல்லாமல் உங்கள் கேப்பே வந்து உங்கள் கேப்பே இது நீட்டாக இல்லை ரொம்பவே அழுக்காக இருக்குது ஒரு மாதிரி ச ஸ்மெல் எல்லாம் வருது இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும் ஒழுங்காக ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் கார் வாஷ்க்கு அனுப்புங்க கம்பனியிலேருந்தே அனுப்புங்க டிரைவரும் நீட்டாக இல்லை காரும் நீட்டாக இல்லை ரொம்ப ஸ்மெல் வருது கார்ல இருந்து அதுமட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு டீசெண்டாகவும் பிஹேவ் பண்ண மாட்டேக்கிறாங்க கா கை வச்சி காஃப் பண்ண மாட்டேக்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ வந்து டிசீஸ்ஸை ஸ்பிரெட் பண்ண வேணாம்